டிஜிட்டல் கலை என்பது இப்போ தற்காலத்துக்கும் முற்காலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இப்போ பழைய காலத்துல எல்லாம் நான் நான் படிக்கின்ற காலத்து காலத்துல எல்லாம் புத்தகங்கள் மற்ற ஸ்லேட்டு பிளாக் போர்டு அந்த மாதிரியான உலகத்தில் படித்தார்கள் ஆனால் தற்சமயம் வந்து மாணவர்கள் வந்து டிஜிட்டல் கலையில ரொம்பவும் பெருமையாக இருக்குது அவங்க படிக்கிறது வந்து ஏன்னா அது பழைய படிப்புகள் எல்லாம் இப்போ டிஜிட்டல் மூலமாக அதை பா பார்ப்பதற்கு லேப்டாப் மூலமோ அல்லது ஸ்கிரீன் மூலமோ பார்த்து புரிந்து கொள்கின்றதற்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நாலெட்ஜ் வந்து உடனடியாக அவங்களுக்கு கவர் பண்ணுற அளவுக்கு அந்த டிஜிட்டல் கலையானது இருக்குது இந்த டிஜிட்டல் கலை கற்றுக்கொள்வதன் மூலமாகவும் தெரிந்து கொள்வதன் மூலமாகவும் நிறையா அதாவது ஸ்டோரேஜ் மாதிரி நம்முடைய மூளையில வந்து பதிகின்ற பதிகின்றது இப்போ புத்தகம் படித்தால் கூட நமக்கு உடனடியாக அதை நியாபகத்தில் வருமான்னு தெரியலை ஆனால் டிஜிட்டல் மூலம் ஒரு ஒரு செய்தியையோ அல்லது ஒரு படத்தையோ பார்க்கின்றபொழுது பாடத்தையே படிக்கின்றபொழுது அது ஒரு நமக்கு நல்ல மனதில் பதிகின்ற அளவிற்கு அந்த கலையானது ரொம்ப சிறந்த கலையாக இருக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பழைய காலத்தில் வந்து ஒரு செய்தியே நம்ம ஒருத்தருக்கு சொல்லணும்னா கூட நம்ம அதாவது தா போஸ்டர் மூலமாகவோ தபால் மூலமாகவோ நம்மளாம் அனுப்புவோம் ஆனால் இப்போ இந்த டிஜிட்டல் ஃபிளக்ஸ் அப்படிங்கிற ஒரு செயலி வந்த பிற்பாடு நமக்கு அது உடனடியாக ஒரு தகவலை கொடுக்கிற நிலைமைக்கு அந்த கலையானது வந்துவிட்டது அதனால் அந்த டிஜிட்டல் கலை என்பது பழைய காலத்தின் மெத்து என்றத்துக்கும் தற்சமயத்தில் உள்ள அந்த பாடமுறையால் இருந்தாலும் சரி அதில் ஒரு மக்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி சிறந்த ஒரு கலையாக அது காணப்படுகிறது